கிராமப்புறத்தில் விவசாயி என்னென்ன மேற்கொள்கிறாங்கன்னா விவசாயிகள்லாம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்டின்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி மாதிரி கிடையாது எல்லாம் வந்து விவசாயிகள் விவசாய நிலம் வச்சுருக்கவங்க எல்லோருமே விவசாய நிலம் வச்சுருக்கவங்களும் சரி விவசாயிகளும் சரி விவசாயம் நிலத்துல வேலை பாக்கிறவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க காரணம் என்னன்னா முன்னாடி மாதிரி உள்ள விலைவாசிகள் முன்னாடி மாதிரி இல்லை இன்னொன்று எல்லாம் மிஷினாகிடுது ஸோ மிஷினை வந்து நம்ம அவங்கள்டேருந்து நம்ம வாங்குறதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லாம் மிஷின் மிஷின் தான் வெலை கூட ஆனால் இப்போ வந்து நம்ம ஏதாவது வாடகைக்கு எடுத்தால் கூட அவங்க வந்து அவைலபிலா இருக்க மாட்டேன்றாங்க அதனால் விவசாயிகள்லாம் பார்த்தீங்க அப்படினா இப்போ வந்து ரொம்ப வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ இன்சூரன்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது வந்து நமக்கு கரெக்டா டயத்துக்கு கையில் கிடைக்குறதுல்ல நிவாரணம்னு சொல்கிறோம் நிவாரணமும் நமக்கு கரெக்டாக டயத்துக்கு நம்ம கையில் கிடைக்குறதுல்ல அதனால் அதெல்லாம் வந்து இந்த மழைக்காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயி ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னதான் நம்ம இன்சூரன்ஸ் நம்ம கொடுத்தாலும் என்னதான் நம்ம வந்து நிவாரணம் கொடுத்தாலும் அந்த பயிர்கள் வீணாகும்போது அவங்களோட மனது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு தொழில்நுட்ப முறையில் வந்து எல்லாம் டெக்னாலஜி வளந்ததினால ஒரு டிராக்டரா இருக்கட்டும் ஒரு குபேட்டாவாக இருக்கட்டும் இல்லை கதிர் அறுக்கிற மிஷினாக இருக்கட்டும் பாருங்கள் மழை வரப்போகுது நாளைக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கி கதிர் மிஷின் கிடைக்காது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க விவசாயிகள் அப்படி இருக்கும்போது இப்போல்லாம் வந்து கதிர் மிஷின் கிடைக்கிறதும் சரி அதுக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்குறது சரி எல்லாமே வந்து விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்ருக்காங்க ஆளுங்களாம் வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க காரணம் இந்த மிஷினு நடவு நடுறதுக்கு மிஷினு நாற்று பறிக்கறதுக்கு மிஷின் எல்லாத்துக்கும் மிஷின் வந்ததினால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீ நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து நெல்லோட விலையும் நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக போறதில்ல காரணம் என்ன நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூரூவா போணுச்சின்னு வெச்சுக்கோங்களேன் அவங்க விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா இப்போலா அப்படி அப்படி கிடையாது அந்த அளவுக்கு வந்து விவசாயத்தில் அவங்களால் முன்னேற முடியலை என்ன எல்லோருமே வந்து விவசாயத்தை விரும்பலை விவசாயம் வேணான்னு நினைக்கிறாங்க ஆனால் விவசாயம் இல்லாமல் நம்மளால ஒரு நாள் கூட இருக்க முடியாது இப்போ எங்கள் சரோவுன்டிங்களா பாத்தீங்கன்னா நாங்கள் மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்க அப்படினா எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் டெல்டா மாவட்டம்னு சொல்வாங்க விவசாயித்தை நம்பியே எங்கள் மக்கள்லாம் வாழ்ந்துகிட்ருக்கோம் ஆனால் அதையும் எடுத்து பண்ணுறளவுக்கு எடுத்து நான் பண்ணுற அப்டின்னு சொல்கிறளவுக்கு இப்போ வந்து யாரும் முன்வரது கிடையாது எல்லோருமே வந்து வேணாம் வேணான்னு தான் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படினா இதெல்லாந்தான் காரணம் விலைவாசிகள் அதிகமாகிட்டு இன்னொன்னு வந்து அவங்களோட அவங்களோட வாழ்க்கை தரங்கள் உயர்ந்துவிட்டு எல்லோருமே ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை பாக்கிறாங்க பசங்கள் வேலை பாக்கிறாங்கனு விவசாயம் வேணாம்னு நினைக்குறாங்க விவசாயம் பண்ண முடியலைன்னா நமக்கு சாப்பாடு இல்லங்கிற விஷயத்தை இன்னமும் யாரும் உணர்ந்து பார்க்கல எங்கள் கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு வேளை சாப்பாட்டுக்காக வேலை பாக்கிறவங்க கூட இருக்காங்க இப்போலா யார் வேலை பார்ப்பா மூணு வேளை சாப்பாடு கொடுத்தம்னா வேலை பார்ப்பாங்க அப்படி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ எல்லோருமே இருக்காங்க அந்த காலகட்டத்துலேயும் இருக்காங்க ஆனால் விவசாயிகளை பொருத்தவரையும் நம்ம அவங்க நிதிக்கும் சரி எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க இப்போ லோன்லாம் கொடுக்குறாங்க மானிய விலையில லோன் கொடுக்குறாங்க அதல்லாம் ஆனால் வந்து உபயோகப்படுது தான் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மானிய விலையில் டிராக்டர் கொடுக்குறாங்க குபேட்டா கொடுக்குறாங்க ஆனால் அந்த மானியத்தை கழிச்சுட்டு அவங்களால் கட்ட முடியுமா அப்படினா கிடையாது ஏன்னா இப்போ ஒரு போகம் அறுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சரூபா லாபம் கிடைக்குனா அவங்க அந்த ஒரு லட்சத்தை அத அடுத்த போகத்துக்கு இன்வெஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு கிடைக்குறது ரொம்ப கஷ்டம் லாபத்தை அவங்க பார்க்க முடியாது ஏதோ ஒரு வகையான பணம் பரிமாற்றத்துக்கு வேணுனா அந்த விவசாயத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்களே தவிர லாபத்தை பார்த்து நான் இது இதன் மூலியமாக முன்னேறின அப்டிங்கிறதுலா கிடையாது விவசாயம் பாரம்பரியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறத விட்டுற கூடாதுன்னு இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் உண்மை